சார் பண்ருட்டிலேருந்து சாரதி பேசுகிறேன் குமார் டிராவல் தானே சார் எஸ் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் டிராவல் தேவைப்படுது எனக்கு வந்து மண்டே தேவைப்படுது சார் ஆமாம் சார் சிக்ஸ்டீன்த் ஆ எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் சவன் சீட்டர் சவன் சீட்டர்ஸ் ஆமாம் சார் உங்கக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்கு சார் ஆ ஃபைவ் சீட்டர் இருக்கா ஓகே ஓகே சார் இது ஆட்டோஸும் இருக்கா ஆட்டோவும் வேணும் எனக்கு ஆட்டோ ஒன்று வேணும் அப்புறம் மினி வேன் ஒன்று வேணும் சார் எஸ் சார் எஸ் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் இதில் ஒரு சவன் சீட்டரில் ஒரு சிக்ஸ் பேர் ஆமாம் மினி வேனில் ஒரு ஃபிஃப்டீன் பேர் சார் ஆமாம் சார் ஆமாம் ஃபிஃப்டீன் போகணும் சார் ஆமாம் சார் ஏலகிரி ஏலகிரி போகணும் ஆமாம் சார் சார் கார் கிடைக்குமா சார் அந்த தேதிக்கு ஆ ஓகே சார் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபெஸ்டிவல் டைம் ப்ளஸ் வந்து ஒக்கேஸ்னல் டைம் அது ஆமாம் சார் அதுக்குதான் சார் புக் பண்றதுக்காக கேட்டேன் முன்னாடியே புக் பண்ணுறதுக்கு ஓகே சார் அமௌன்ட் எவ்வளோ சார் வரும் டோட்டலாக ஃபிஃப்டீன் தௌசனா சார் ஓகே சார் ஓகே சார் ஃபியூல்லாம் நாங்கள் நாங்கள் ஃபில் பண்ணிக்கணுமா ஆ ஓகே சார் நாங்கள் போட்டுக்குறோம் சார் பெட்ரோல் டீசல்லாம் நாங்கள் போட்டுக்குறோம் சார் ஓகே சார் ஓகே சார் சார் அந்த தேதியில் கொஞ்சம் வந்திடுறீங்களா வந்திர முடியுமா என்னோடய கான்டெக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ எஸ் சார் சவன் ஃபைவ் ஜிரோ டூ நைன் ஃபோர் சிக்ஸ் சவன் எயிட் ஒன் ஆமாம் சார் எதாவது எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார் ஆமாம் சார் கண்டிப்பாக போகிறதுதான் சார் ஆ ஓகே சார் ஒகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்